பாத்தோமுனாங்க எங் எங்கூரில் தறி குடோன் இருக்குதுங்க இது வணிகத்துக்காக எங்கள் தறி குடோனில் பாத்தோமுனாங்க நாங்கள் வேலே செய்கிற பக்கம் ஒரு தறியில் வந்து பஞ்சு பஞ்சை கொண்டு வந்துங்க பஞ்சு உற்பத்தி பண் பஞ்சை வந்து நூலாக்கி நூலை வந்து அது ஒரு சைஸிங்கு இந்தமாதிரி சைஸிங்கு டெக்ஸ்டைல்ஸு தறி குடோனு இப்படி கொண்டு போய் அங்கே பஞ்சை நூலாக ஆக்கி நூலை வந்து தறி குடோனுக்கு வர்றப்ப பாத்தமுனாங்க தறி குடோனில் இருந்து வெளியில் வர்றப்போ அது துணியாக மாற்றி நாங்க வணிகத்துக்கு அனுப்பிகிட்டு இருக்கிறேங்க இப்போ வெளியூர் வெளிநாட்டுக்கு இங்கே இங்கேருந்தே வணிகமாக போதுங்க அதேமாதிரி பாத்தோமுனாங்க நம்ம ஊரில் எங்கள் ஊரில் இருந்து இது மா இறைச்சியும் மீன் சிக்கன் கறி இதுமே வணிகமாக எல்லா எடுத்துட்டு போகிறாங்க எங்கள் நாங்கள் இருக்கிற எங்கள் ஊரிலயே இப்போ அப்படியே பாத்தோமுனாங்க காய்கறி வகையிலையும் பாத்தோமுனாக்கா தானிய வகைலேயுமே அரிசி அப்பறம் கருவேப்பிலத்தழை அப்பறம் காய்கறிகள் கேரட்டு பீன்ஸுனு கேரட்டு பீன்ஸு கிழங்கு வகையில் கே பீட்ரூட்டு உருளக்கிழங்கு அப்படி எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு இங்கேருந்து வணிகத்துக்காக இங்கேருந்து எடுத்துட்டு போகிறாங்க இயற்கையாக இருந்து நாங்கள் இருக்கின்ற நான் இருக்கிற பகுதியில் அது எடுத்துட்டு போயிட்டுத்தான் இருக்கிறாங்க வணிகம் பண்ணிட்டு இருக்குதுங்க இது எப்படினாங்க மறுபுடியும் பாத்தோமுனாங்க நாங்கள் நான் இருக்கின்ற பகுதியில் இது தொடர்ந்து இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருடமா இந்த வ இந்த வேலையில்தான் நான் போயிட்டு இருக்கிறேனுங்க இந்த வேலையை பற்றிதான் எனக்கு இந்த வேலை சம்மந்தப்பட்ட இதுகளில்தான் போயிட்டு இருக்குதுங்க இப்போ காய்கறிகள் இதுகள்லாம் வந்து எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க செய்கிறாங்க என்னோடய நண்பருங்க விவசாயம் பார்க்குறாங்க அதை நான் பார்த்துத்தான் தெரிஞ்சிருக்கிறேங்க நான் வந் தறி குடோன் லைனுங்க இப்படித்தான் போயிட்டு இருக்குங்க